நான் எங்கள் ரிலேட்டிவ்லாம் அழைச்சிட்டு போகிற சுற்றுலாத்தலம் எப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்காடு போகணுன்னு ரொம்ப ஆசை அதனால் இது வரைக்கும் போனதில்லை அதனால் ரிலேட்டிவோடு ஒரு நாள் ஜாலியாக ஏற்காடு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை நானும் இது நாள் இது நாள் வரைக்கும் ஏற்காடு போனதே இல்லை அதனால் ஏற்காடு போகணும் அப்படின்றதுக்காக எங்கள் ரிலேட்டிவோடு போனால் சேஃபாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஏற்காடு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது